விவசாயத்தில் என்ன தொழில்நுட்ப மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கனா எப்போதுமே நிலையான விவசாயம் எப்போதுமே இருக்கணும் ஏன்னால் இந் இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுலையும் எப்பவுமே எல்லா இடத்துலையும் விவசாயம் வந்து எப்போதுமே இருக்கணும் விவசாயி வந்து அழியவேக்கூடாது ஏன்னால் விவசாயி இருந்தால்தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கரெட்டான கரெட்டான சாப்பாடு எல்லாமே கரெட்டாக கிடைக்கும் விவசாயி இல்லைன்னா அவ்வளோதான் யாருக்கும் கரெட்டான டைமிங்க்கு சாப்பாடு கிடைக்காது ஏதும் கிடைக்காது இப்போதெல்லாம் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லாட்டி எல்லாமே பிளாஸ்டிக் தயாரித்தா அந்தமாதிரி சா ரைஸ் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதனால் விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா பொறுத்தவரைக்கும் அப்போது தான் எல்லாத்துக்கும் எல்லா எல்லாருக்கும் கரெட்டான டைமுக்கு சா சாப்பிட முடியும் எல்லாமே பண்ணமுடியும் சாப்பாடு இல்லாட்டி அவ்வளோதான் யாருக்குமே ஏதும் பண்ணமுடியாது